எங்கள் ஊர்ல வந்து இங்கே ஆ ஆறு ஓடுறதனால ஆற்றுத்தண்ணி பாசனம் இருக்கிறதனால வந்து கிணத்துலையும் தண்ணி வத்துறது இல்லை ஆற்றுலையுமே வருடாந்திர முந்நூற்று அறுபத்தஞ்சு நாளும் தண்ணி போயிகிட்டே தான் இருக்குது அதேமாதிரி கிணத்துலையுமே தண்ணி பாசனம் இருந்தே தான் இருக்குது அதனால் வந்து நல்லா பயிரிட முடியுது பயிரின்னு பார்த்தா கரும்பு வாழை நெல் மஞ்சள் இது எல்லாமே பயிரிட்டு நல்ல இது பண்ணுறாங்க வருசம் முந்நூற்று அறுபத்தஞ்சு நாள் நீர்ப்பாசன வசதி இருக்கிறதனால எல்லா பயிரும் இட முடியுது எல்லா பயிரும் இட முடியும் அதேமாதிரி இங்கே நீர் வசதி இருக்கிறனால இந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கு போனாலுமே பொண்ணுகளை கட்டி கொடுத்தாலும் சரி இந்த ஊர்ல வந்து செட்டில் ஆகி ஏன்னு கேட்டால் எங்களுக்கு இங்கே தான் தண்ணி வசதி இருக்குது மற்ற பக்கமெல்லாம் போனால் கிராமப்புறங்கள் கிராமப்புறங்கள் அதாவது கிராமப்புறமாக இருந்தாலும் சரி சிட்டியாக இருந்தாலும் சரி ஒரு சில இடத்துல எல்லாம் ஒன்னுமே வந்து பத்து நாளைக்கு ஒரு தண்ணி தான் குடித்தண்ணி வருது ஆனால் இங்கே அந்த பிரச்சனை கிடையாது டெய்லி தண்ணி வசதி ஆறு பக்கமாக இருக்கிறனால தண்ணி நல்லா டெய்லி வர்றதனால எல்லாத்துக்கும் வசதி வாய்ப்பு இருக்குது இங்கே சுகர் ஃபேக்ட்ரி இருக்கிறதனால வந்து நல்லா கரும் அதாவது தண்ணி பாசனம் இருக்கிறனால கரும்பு நல்லா பயிரிடுறாங்க கரும்பு பயிரிட்டுறதுனால சுகர் ஃபேக்ட்ரிக்கு வந்து கரும்பு அறுவடை செஞ்சு சுகர் ஃபேக்ட்ரிக்கு வந்து கொடுத்தர்றாங்கள்